நான் சமைக்கிறது வந்து காலையில் சாப்பாடு வந்து ஏசெட்டில் வைப்பேன் அந்த அலுமினிய ஏசெட்டு இருக்குல அதில் வைப்பேன் மற்றபடி குழம்பு ரசம் பொரியல் அதல்லாம் வந்து மண்பானை சட்டி இருக்குல அதில் சமைப்பேன் ஏன்னா எனக்கு வந்து சட்டியில் சமைக்கிறதுதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வெளியில் அடுப்பில் சமைப்பேனா அதனால சட்டினா கரிப்பட்டாலும் சும்மா லேசாக ஒரு விளக்கு விளக்கிட்டா போதும் மற்ற பாத்தரங்களில் வைச்சா எல்லா பாத்திரமும் வந்து கரியாக போயிடும் நல்லாயிருக்காது பார்க்க ஒரு லுக் இருக்காது அதனால நான் வந்து எப்பயுமே அப்புறம் வந்து மண் சட்டியில் சமைக்கிறதுதானே சத்து அதனால நான் வந்து எப்பயுமே ரெகுலராக மண் சட்டியில் தான் சமைப்பேன் அதனால நான் சமைக்கிறது வந்து மண் சட்டி சமையல்தான் அடுப்பு விறகு அடுப்பு சமையல்தான் நான் வந்து உக்காந்து காற்கறி வெட்ட பயன்படுத்துகிற பொருள் வந்து அருவாள்மனை எனக்கு நின்றுக்கிட்டு வெட்ட அந்த கத்தியில் வெட்டுறதுலாம் செட்டே ஆகாது எனக்கு வந்து நான் வந்து காய்கறிலாம் எடுத்துக்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு இடத்துல உக்காந்து அதெல்லாம் கழுவிட்டு வெட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம்தான் வந்து அடுப்படிக்கு போவேன் அதனால நான் பயன்படுத்துகிற பொருட்கள் வந்து மண்பானை மண்பானை சட்டி வெட்டுறதுக்கு காய்கறி வெட்டுறதுக்கு பயன்படுத்துறது வந்து அந்த இரும்பால் ஆன அந்த அருவாள்மனை அதான் பயன்படுத்துவேன் அப்போதான் நம்ம உடம்புக்கு வந்து இரும்பு சத்தும் சேரும் அப்படினு சொல்லி சொல்வாங்க அதனால நான் வந்து எப்பயுமே வந்து அருவாமனையில் தான் காய்கறிலாம் வெட்டுவேன் எனக்கு வந்து அந்த கத்தியில் வெட்டுறது வந்து செட்டாகாது எதோ அவசரம்னா கூட நின்றுக்கிட்டே தக்காளி வெட்டுறதுனா கூட சங்கடமாயிருக்கும் எங்கடா இதில் வெட்டுறது பேசாமல் அருவாமனையிலேயே உட்காந்து வெட்டிவிட்டு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்படிதான் வந்து சமையல் பொருட்களை பயன்படுத்துவேன்